பொய் பொய்யான ஏதாச்சும் ஒன்று நம்ம அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் உனக்கு நான் இந்த மந்திரம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னால் அதை யாருமே ஏற்றுக்காதிங்க நீங்கள் அது வந்து வந்து மந்திரம் பண்ணி நம்மளை ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி பண்ணிவிட்ருவாங்க அதனால் நம்ம அதை ஏற்றுக்க கூடாது இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு சாமியே இருந்தால் போதும் எங்களுக்கு தெய்வமே இருந்தால் போதும் அது எங்களுக்கு அருள் பாலித்தால் போதும் இந்த சாமியார் அந்த சாமியார் நான் அந்த மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரம் சொல்கிறேன்னா அதெல்லாம் யாருமே நீ நம்பகூடாது இது வந்து நேர்மையாக நடக்கணும் நேர்மையாக இருக்கணும் உங்கள் உணர்ச்சி நேர்மைக்கு தான் வரணும் கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது அது மாதிரி இருந்தால் தான் நமக்கும் நல்லது இருக்கிறவங்களுக்கும் நல்லது